சார் ஹலோ சார்

சார் வணக்கம் சார் சார் இன்றைக்கி நம்ம உங்கள் ரெஸ்டாரண்டில் என்ன சார் ஃபேமஸ் சார் நண்டு ரசம் அதோடு ஒயிட் ரைஸ் சரி ஓகே சார் சிக்கன் தந்தூரி ஆர்டரை நீங்களே ஒன்று கொடுத்துடுங்க சார் நான் கூகுள் பே பண்ணிவிடுறேன் சார் ஜீபே பண்ணிடறேன் ஜீபே பண்ணிடறேன் சார் ஆ ஓகே சார் இல்லை இதை ஃபர்ஸ்ட் நாங்கள் ரிஸீவ் பண்ணிவிட்டு அடுத்து எதுவும் தேவை நெக்ஸ்ட் தேவைப்பட்டுச்சுன்னா நாங்கள் ஆர்டர் பண்ணுறோம் சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார்